ஒன்பது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு முப்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு பதினொன்னு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று